ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் டீச்சர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஏன் என்னாச்சு நல்லா படிக்கிற பொண்ணுதானே ஓ ஓகே ஆ சரி வீட்டில் டெய்லி படிக்கிறாங்களா ஆ ஸ்கூலில் ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் படிக்கிறாள் ஆனால் இன்னும் அவளோடய டெய்லி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸெலாம் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும் வீட்டில் டெய்லியும் படிக்கிற மாதிரியான ஒரு சுட்சிவேஷன் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்

ஆ அதை ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் நிறைய மொபைல் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு படிக்கணுன்ற தாட்டு குறஞ்சிரும் அவங்க நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னால் அவங்களுக்கு வந்து தாட் வந்து ஃபோன்லேயே தான் இருக்குமே தவிர ரீடிங்கில் இருக்காது ஆ ஓகே இன்னும் நல்லா ஹேண்ட்ரைட்டிங்கெலாம் அவளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தயெலாம் இன்னும் டெவலப் பண்ணால் இன்னும் நிறைய ஆப்பர்சுனட்டி அவளுக்கு கிடைக்கலாம் ஆ ஓகேங்கனா ஆ சரி மேம் ஆ அதெலாம் ஆக்டிவாக இருப்பாள் எல்லா விஷயத்திலையும் இன்வால்மெண்டாக இருப்பாள் ஏதாவது ஒரு காம்படீஷன் அந்த மாதிரி விஷயம்லா வந்தாலும் நல்லா இன்வால்மெண்டாக எல்லாத்துலேயுமே இருப்பாள் ஆ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆ நீங்களும் வீட்டில் வீட் சைடில் எங்கேயும் வெள்லெலாம் போகணுனா சப்போர்ட் பண்ணுங்க கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஸ்கூல் மூலயமா நாங்கள் எந்த அளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவோம் ஆ சரி மேம் ஓகே மேம் ஆ தேங்க் யூ